எனக்கு வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டை பற்றி தான் சொல்லப் போகிறேன் இப்போ வந்து ஒரு வி ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இப்போ ஒருத்தங்க வீட்டில் கல்யாணம் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை காதுக்குத்து ஃபங்ஷன் நடக்குது இல்லை எதோ பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குதுனா இப்போ வந்து வரவங்களுக்கு வந்து நம்ம எப்போதும் ஃபுட்டுலாம் சப்ளே பண்ணுவோம் இல்லையா இப்போ வரவங்களை வந்து நம்ம வெறும் கையோடு அனுப்பமாட்டோம் அவங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் சா சாப்பாடு கொடுக்கும் போது வெரைட்டியாக ஒரு சில வீட்டில் வந்து சாப்பாடு பொறியல் வடை பாயசம் இதோடு முடிச்சுடுவாங்க இல்லையா ஆனால் நம்ம அதையும் தாண்டி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிணா நல்லா இருக்குங்கிறத்துக்காக என்னென்ன ஃபு என்னென்ன வித்தியாசமாக செய்யலாம் பொறியலில் இப்போ வந்து கூட்லே வந்து கேரட் பொறியல் பீட்ரூட் பொறியல் இப்போ பீட்ரூட்லேயே அல்வா செய்யலாம் அந்த மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா வரவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரில்லாம் சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து நாங்கள் ரசித்து ரசித்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்பப்போ கல்யாணம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் சாதம் சாம்பார் ரசம் மோர் இதோடு ஒரு சில வீட்டில் வந்து முடிச்சிடுவாங்க அதையும் தாண்டி நம்ம வந்து நிறையா ஸ்வீட் வைக்கலாம் இப்போ வந்து பீட்ரூட் அல்வா வைக்கலாம் கேரட் அல்வா வைக்கலாம் இல்லை வந்து பாயசத்துலேயே டிஃப்ரண்டாக பாயசம் செஞ்சு வைக்கலாம் இப்போ வடை வடை பாயசத்தை வந்து இப்போ வடைய ஆயில் ஐட்டத்தை எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் ஸ்வீட்டாக கொடுத்தா கூட அவங்க வந்து நல்லா விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரில்லாம் எல்லாம் ஃபங்க்ஷன்லேயும் சரி இல்லை இப்போ நார்மலாக வீட்டில் சாப்பிடறா மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி டிஃப்ரன்டாக செஞ்சு சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஒரு ஒரு புது புது வித அனுபவமாகவும் இருக்கும் அவ்வளோ தான்